இப்போ ஒரு கிராமத்தை எடுத்துக்கங்க அந்த கிராமத்தில் பார்த்திங்கனா ஃபுல்லாக வில்லேஜ் பீப்புல்ஸ் கிராமன்னால் என்ன வில்லேஜ் தானே வில்லேஜ் பீப்புல்ஸ் அதிகமாக இருக்காங்க நிறைய குடும்பம் இங்கேலாம் ஃபுல்லாக கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா கூட்டுக் குடும்பமாக தான் வாழ்கிறாங்க நிறையா பெரிய குடும்பமாக வாழ்கிறாங்க இப்போ குடும்பத்தில் பார்த்திங்கனா சில குடும்பத்துகளுக்கிடையே சில தகராறுகள்லாம் ஏற்படுது அந்த தகராறுகள்லாம் எதனால் ஏற்படுது எப்படி தீர்க்கப்படுதுன்னு பார்த்திங்கனா வச்சிக்கங்க அந்த தகராறுலாம் எதனால ஏற்படுது இந்த குடும்பங்களுக்கிடையே இந்த சொத்துப்பிரச்சனை காரணமாக சில தகராறுகள் ஏற்படுகிறது அப்புறம் வந்து மனஸ்தாபம் நீ அதை செஞ்சுருக்க நான் இதை செய்யலை அதை அப்படி இப்படி இந்த பணம் கொடுக்குறது வாங்குகிறது இதெல்லாம் நிறைய தகராறுகள்லாம் அந்த கிராமத்தில் வந்து அதிகமாக ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை ஏற்படும் இந்த கிராமத்தில் ஆனாலும் கிராமல்லாம் நிறையா நல்லா பசுமையாக இருக்கும் அப்படியிருந்தாலும் என்ன இந்த குடும்பங்களுக்கிடையே சண்டைகள் வந்து தகராறு வந்து அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டிருக்கு அந்த தகராறுலாம் எப்படி தீர்க்கப்படுகிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு அது எப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சிக்கங்க இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து தகராறு நடக்குதுன்னு வைங்க அந்த தகராறுலேயே அது என்ன தகராறுன்னால் இப்போ வந்து சொத்து பிரச்சனைக்காக சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்க அந்த சொத்து பிரச்சனையை இந்த பாகமாக சரி பாகமாக பிரித்து தரணும் அப்படி பிரித்து தராமல் ஒருத்தருக்கு அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் அப்படி இல்லைன்னால் ஒருத்தருக்கு மட்டுமே எல்லாத்தையும் இன்னொருத்தர் துரத்தி விட்டுர்றது அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது இதெல்லாம் ரொம்ப இதனாலலாம் தகராறு ஏற்படுது இதனாலலாம் பெரிய பெரிய எப்படி சொல்கிறது பெரிய பெரிய குற்றங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளேலாம் இந்த மாதிரில்லாம் ஏற்படவே கூடாது இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ஏற்படவே கூடாது இந்த குற்றங்கள்லாம் தீர்க்க என்ன பண்ணுறாங்க அங்கேயே எப்படி கிராமத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாம் பஞ்சாயத்து ஊர் தலைவர்லாம் பேசி பஞ்சாயத்து பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் கிராமமாக இருக்கறதுனால் அது கிராமம் அதனால ஊர் தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசி ஊர் தலைவர் ஒருத்தர் இருப்பார் அப்புறம் சுற்றி ப நாலு பெரிய மனுஷங்க இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கனா இந்த எப்படி இந்த பிரச்சனையாக பிரச்சனையான குடும்பத்தை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சிருவாங்க பஞ்சாயத்து முன்னாடி நிற்க வச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிக்கங்க உனக்கு என்ன பிரச்சன உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரிலாம் கேட்டு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் பேசிடுவாங்க இவங்க அது எப்படியெல்லாம் கண்டுபிடிப்பாங்கன்னா எப்படின்னா இவங்கள்லாம் பல கேள்விகள் கேட்பாங்க பஞ்சாயத்துத் தலைவர் அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு யார் பக்கம் அவங்களுக்கு வந்து மனது ஒத்துப் போகுதோ எப்படி சொல்கிறது இவங்க பேசுகிறது தான் நியாயமாக இருக்கும் இவங்க பேசுகிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு ஒத்துப்போகுதோ அவங்க பக்கம் தான் இந்த தீர்ப்பை வந்து வழங்குவாங்க பொதுவாகவே இந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை வர்றதுக்கு இந்த சொத்து பிரச்சனை காரணம் அப்புறம் வந்து நிறையா நிறையா தவறுகள் நடக்குது அதனாலலாம் காரணம் ஏற்படுது அப்புறம் பார்த்திங்கனா சமீபத்தில் கூட ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கும் அது எந்த மாதிரி தகராறுன்னால் எப்படி சொல்கிறது அதுவும் ஒரு சொத்து பிரச்சனைனே வைங்களேன் அது இந்த மாதிரின்னா சொத்து பிரச்சனைன்னு ஏன் அவனுக்கு மட்டும் அதிகமாக எழுதி வச்சிருக்கிங்க எனக்கு கம்மியாக எழுதி வச்சிருக்கிங்க அது எப்படி சரி பாகமாக தானே பிரித்து கொடுக்குணும் அப்படின் நிறைய சொத்து பிரச்சனை வரும் அப்புறம் இதுவே பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் என்ன சொல்வாங்க உனக்கெலாம் சொத்து கிடையாது பையனுக்கு மட்டும் தான் சொத்து அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது பொண்ணுக்கும் சொத்து இருக்குது சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பேசணும் இந்த மாதிரி தான் உண்மையான கரெக்டு இந்த மாதிரி தான் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் இதெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருச்சின்னால் கிராமத்தில் பஞ்சாயத்துத் தலைவர் இருப்பார் அவர்கிட்ட போய் நின்று குடும்பமாக நின்று சுற்றி நின்று அப்புறம் எல்லோரும் உனக்கு என்ன பிரச்சனை இது நான் எதனால பிரச்சனை நடந்திச்சு எதனால இப்படி இதுக்கு வந்திங்க நல்லா தானே இருந்தீங்க ஏன்னால் இப்படி இருந்த குடும்பம் திடீர்னு இப்படி மாறிவிட்டாங்களே அப்படின்னு நெனைச்சி எல்லோரும் கேட்பாங்க கேட்குறதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லணும் பதில் சொல்லி இந்த பஞ்சாயத்துத் தலைவர் இருப்பாருல்லை அந்த பஞ்சாயத்துத் தலைவருக்கு சரின்னு பட்டால் தான் அது எப்படி நியாயன்னு பட்டால் தான் அந்தப் பக்கமும் இந்தப் பக்கமும் எதாச்சும் ஒரு பக்கம் தீர்ப்பு வழங்குவாரு அப்படி இல்லைன்னால் சொத்தை வந்து யாருக்கும் பிரித்து தர மாட்டார் நீங்கள் அப்படியே போயிக்கிங்க உங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் பிரித்து தர முடியாது சொத்து உங்கள் அப்பா அம்மா பேரிலயே இருக்கட்டும் அப்படின்ருவாங்க ஏன்னால் இவங்க வந்து கிராமத்தில் இந்த மகன்கள் மகள்கள் சண்டை போட்டுக்கிறதுனால் சொத்துக்காக அது சொத்துக்காக அதனால் தான் அவங்க அப்பா அம்மா பேரிலயே இருக்குட்டுன்னு பஞ்சாயத்துத் தலைவர் தீர்ப்பு வழங்குவாரு இப்படில்லாம் நடக்கக் கூடாதுன்னால் அவங்கள்லாம் சண்டை போடாமல் இருக்கணும் சண்டை போடாமல் இருக்கணுன்னால் சரி பங்காக அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்குணும் அது வந்து பஞ்சாயத்துத் தலைவர் சொன்ன தீர்ப்பாயிடும் இப்படியெல்லாம் செஞ்சால் அப்புறம் பிரச்சனைகள் தீர்க்கப்படுது அப்புறம் சில பிரச்சனைகள்லாம் எதனால் ஏற்படுதுன்னால் அந்த வன்மம் கோபம் இதனாலலாம் சில பிரச்சனைகள் ஏற்படுது இந்த பணம் கொடுக்குறது வாங்குகிறது அதெல்லாம் அளவாக தான் வெச்சிக்கணும் யார்கிட்டையும் அதிகமாக கொடுத்துட்டு இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ பணம் கொடுத்தோமே இன்னும் கொடுக்கவே இல்லையே எப்போ கொடுப்பான் எப்போ கேட்டாலும் கொடுக்குறேன் கொடுக்குறேன் சொல்லிக்கிட்டிருக்கான் அந்த மாதிரில்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடக்குது இந்த நிறையா பிரச்சனைகளை வந்து பஞ்சாயத்தில் தீர்க்கப்படுகிறது இந்த பஞ்சாயத்து எங்கே இருக்குன்னால் கிராமத்தில் அதிகமாக இருக்குது கிராமபுறங்களில் தான் இந்த மாதிரி குடும்ப சண்டைகள் சச்சரவுகள் அதிகமாக நடக்கிறது இதுதான் கிராமத் தகராறுகள் தீர்க்கப்படுகிறது இப்படி தான் கிராமத் தகராறுகள் தீர்க்கப்படுகிறது இதுதான் சமீபத்தில் நடந்த கிராமத் தகராறு அப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி தான் கிராமத் தகராறுகள் வந்து நல்லப்படியாக தீர்க்கப்படுகிறது அப்புறம் பார்த்திங்கனா இங்கே நடக்கிற பல சண்டைகளுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்கனா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே தான் அவங்க பேசிக்கிட்டாங்கன்னால் அவங்களே பேசி அவங்களுக்குள்ளயே சமாதானமாகிட்டாங்கன்னா எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும் அது இல்லாததுனால தான் பஞ்சாயத்துக்குக் கொண்டு வரப்படுது